எங்கள் கலாச்சாரப்படி பார்த்திங்கனா க திருமணம் என்பது கல்யாணம் பண்றது ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து பொண்ணு பார்ப்போம் ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் போயிட்டு பொண்ணு பார்ப்போம் நாங்கள் பொண்ணு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டுப் போய் பொண்ணு பார்ப்போம் எங்களுக்கு பிடிச்சிச்சினா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போவோம் அது சிம்பிளாக மாப்பிள்ளை மட்டும் போயிக்கூட நாங்கள் சும்மா பொண்ணைக் காமிச்சுட்டு வருவங்க பிடிச்சிருக்கானு கேட்போம் பையன் பிடிச்சிருக்கு அப்படினு சொன்னானாக்குள அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் ஒரு நாள் வைப்போம் நாங்கள் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து புடவை எடுப்போம் அதே சமயம் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க நெகை அஞ்சு பவுன் பத்து பவுன் போடுவாங்க வசதி கம்மியாக இருக்கிறவங்க மோதிரம் மாற்றிக்கலாம் அப்படினு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு கிராம் மோதிரம் எடுத்துக்குவங்க மாப்பிள்ளைக்கு அவங்க போடுறது நாங்கள் போடுறது இந்தமாதிரி மோதிரம் எடுத்து நிச்சயம் பண்ணுவோம் நிச்சயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கை அடிப்போம் கல்யாணம் என்னிக்கி வைக்கலாம் என்னான்னால் கல்யாணம் வைக்கும்போது பத்திரிக்கை அடித்திட்டாவே எங்கள் வீட்டில் கவுச்சுலாம் கலக்கமாட்டோம் நாங்கள் அதனால அந்த கல்யாணம் முடிகிற வரைக்குமே கவுச்சு கலக்க மாட்டோம் அதேமாதிரி டெத்து இந்த மாதிரியெல்லாம் ஆச்சுனால் நாங்கள் டெத்துக்குலாம் போகமாட்டோம் நாங்கள் முகூர்த்தப் புடவை எடுக்கிறதுக்கு ஒரு நாள் போவோங்க அதுக்கு அவங்க சைடு ஒரு எவ்வளோ எடுக்கிற ஏழு பேர் அஞ்சு பேர் ஒம்பது பேர் பதினோரு பேர் இந்தமாதிரி வருவாங்க எங்கள் சைடு அந்தமாதிரி வந்து நாங்கள் ரெண்டு குடும்பமும் சேர்ந்துதான் போயிட்டு ஒரு சேரிலாம் எடுப்போம் நாங்கள் மாப்பிளைக்கு பொண்ணுக்கு எல்லாமே எடுப்போம் இப்போ அதேமாதிரி அவங்க பொண்ணுவீட்டு சைடு கொடுக்குறவங்களுக்கு எடுப்பாங்க நாங்களும் எடுப்போம் எடுத்துட்டு பத்திரிக்கை அடித்திட்டாவே நாங்கள் டெத்துக்கு போகமாட்டோம் கவுச்சு சாப்பிட மாட்டோம் அதேமாதிரி நலங்கு வைக்கிறதும் கல்யாணம்ன்றம்போது ஒரு ஏழு நாள் நலங்கு வைப்போம் இல்லைனா பதினோரு நாள் நலங்கு வைக்குவோம் சிம்பிளாக பண்ணோனால் அஞ்சு நாள் நலங்கு வச்சிக்கிறவங்க வச்சிக்கிறாங்க மூணுநாள் நலங்கு இந்தமாதிரி நலங்கு வைப்போம் நாங்கள் பொண்ணுக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கெல்லாம் நலங்கு வைக்குவோம் நலங்கு வச்சுட்டு அதுதான் எங்களுடைய சடங்கு கல்யாணம்